ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சார் சொல்லுங்கள் அப்படிங்களா சரிங் சார் எந்த கோவில்க்கு போகணும் ஆ அவைலபிள் தான் சார் எந்த கோவில் போகணும் சரிங் சரிங் ரிட்டன் சார் எத்தனை கிலோ மீட்ருக்கு ஃபிஃப்டின் சார் சரிங்க சார் அங்கேருந்து செவன்ட்டி இருக்கும் சார்

சரிங்க சார் வெயிட்டிங் சார்ஜி டூ ஹண்ட்ரட் சார் ஆ ஒரு மணி நேரத்துக்கு டூ ஹண்ட்ரட்

ஆ பக்கத்தில் கோவில் இருக்குங்க சார் முருகன் கோவில் ஒன்று இருக்குது அது அங்கேருந்து ஒரு பதினஞ்சி கிலோ மீட்ருக்கு போகிற மாதிரி இருக்கும் நார்த்தில் ஆஞ்சிநேயர் கோவில் ஒன்று இருக்குங்க ஓகே சார் சார் அங்கே கோவில் பக்கதுலே பார்க் இருக்குங்க சார் அங்கேயும் போகலாம் சார் உங்களுக்கு சார் டைமிங் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்களா அது ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கறேன்

அப்படிங்களா ஓகே சார் ஓகே ஓகே பாருங்க ஓகே சார் இங்கே காமராஜர் நகர் வந்துட்டு போகிற மாதிரிங்களா இல்லை அப்படியே போகிற மாதிரிங்களா

சரிங் சார் ஓகேங்க சார் எங்கேங்க சார் பிக்அப்க்கு காமராஜர் நகர்

சரிங் சார் அங்கே ஒரு கூ ஸ்கூலு ஒன்று இருக்குதுங்களே அங்கே வரணுங்களா இல்லை எனக்கு ஸ்கூல் தான் தெரியும் சரிங்க

சரிங் சார் சரிங் சார் ஓகேங்க சார் கன்ஃபார்ம்தானுங்களா புக் பண்ணிடலாமா ஆ ஓகே உங்கள் நேம் சார் அப்படிங்களா ஓகேங்க சார் தேங்க் யூ ஆ ஓகேங்க சார் நான் கிளம்பும் போது உங்களை கூப்புடுறேன்